அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா வண்டியை எடுங்கண்ணா திருச்சந்தூர் வரைக்கும் போகிற வேலை இருக்குதுங்கண்ணா வண்டியை கொண்டு வந்ட்டிங்களாண்ணா எல்லோரும் ஏறுங்க ஏறுங்க ஏ ஏ மாஸ்க் போடாமல் இருக்குறீங்கண்ணா அண்ணா கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கோங்கணா ஆமாங்கணா மாஸ்க் போட்டுவாங்க என்னண்ணா அச்சோ என்னண்ணா சீட்டு இப்படி வச்சிருக்கிறிங்க இப்படியெல்லாம் இருந்தால் எப்படிங்கண்ணா சீட்டலாம் இந்த மாதிரிலா வச்சிருக்காதிங்கண்ணா தெளிவாக செஞ்சு கொடுங்கண்ணா அது பாருங்க சீட்டு கொஞ்சம் வளைஞ்சிருக்குது பாருங்க நேராக இருக்கணும் முகக்கவசம் போடாமல் வச்சிருக்கிங்கணா சீட் பெல்ட் கரெக்டாக போட்டுக்கங்கண்ணா வரேன் வரேன் கையிக்கு மேலே உரை போட்டு வச்சுக்குங்கண்ணா ரொம்ப சுகாதாரமாக இருக்கோணுங்கண்ணா இப்படி நீங்கள் பாட்டுக்கு சீட்டு கோணல் மாணலாக வச்சிருந்திங்கன்னா சுகாதாரம் இல்லாமல் இருந்திங்கனா எப்படிங்கண்ணா இங்கேருந்து அஞ்சு மணிநேரம் ட்ராவல் பண்ணி போகிற கைய்யை குலுக்கிட்டு காலை குலுக்கிட்டே உக்கார முடியுமாண்ணா ஐயய்யோ முதல முகக்கவசம் போடுங்க சரிங்களா சீட்டு பெல்ட் போடுங்க கரெக்டாக போட்டுற்றணும் இந்த மாதிரி கத்த கத்தனு பண்ணி வச்சிருந்திங்கனா எப்படி வரது எப்படி புக் பண்ணுறது இப்படி இந்த கோவிட் இருக்கிற நேரத்தில் நீங்கள் இப்படிலா பார்த்து செய்கிறதுலா நல்லா இல்லைங்கண்ணா இயற்கையால் வரணும் ஐய்யய்யோ பார்க்கவே முடிய மாட்டிக்கிதுங்ணா இந்த அளவுக்கு கத்த கத்தனு வச்சிருக்கிறாங்க புக் பண்ணவே தோனலை எங்களுக்கு இப்படி நடந்தால் பரவால்லை இனிமேல் கொடுக்குறவங்களுக்கு கரெக்டாக கொடுங்கண்ணா கரெக்டா செஞ்சு கொடுங்கண்ணா சுகாதாரமாக வச்சுருங்கண்ணா